எனக்கு வந்து டிராயிங்குனா ரொம்ப பிடிக்கும் எப்படினா நான் சின்னப் பிள்ளையிலேந்து மோஸ்ட்லி இந்த செவுத்தில் கிருக்கி டிராயிங் பண்ணி இந்தமாதிரியெல்லாம் பண்ணவாங்கல சின்னப்பிள்ளல இந்த மாதிரி பண்ணித்தான் நான் மோஸ்ட்லி வளர்ந்தேன் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க பாட்டிலாம் இது செவுத்தில் வரைகிறா செவுத்தில் வரைகிறா செவுரு நாசமாக போகுது இப்படி அப்படின்னு எல்லாம் திட்டுவாங்க உடனே என் பேரண்ட்ஸ் வந்து அதெல்லாம் கண்டுக்கமாட்டாங்க புள்ளைதான வரஞ்சுட்டு போகுது அப்படினு விட்ருவாங்க அதுக்கு மேலேயே திருப்பி அதே பெயிண்ட் அடிப்பாங்க நான் அகைன் வரைவேன் இதுதான் ஏன் ரொட்டின் ஒர்க்காக இருந்துச்சு சின்னபிள்ளையில இருந்து இப்படிதான் நான் வந்து டிராயிங் கத்துகிட்டேன் இந்தமாரி எனக்கு டிராயிங் வந்து ஈடுபாடு நிறைய இருந்துச்சு எல்லாம் காம்பட்டிஷன்லேயும் நான் டிராயிங்ஸ்தான் ஸ்கூலில் எல்லாம் காம்பட்டிஷன்லேயும் கலந்துப்பேன் வின் வின் பண்ணுவேன் சம்டைம்ஸ் ஃபெய்லியர் ஆகும் அந்தமாதிரிலாம் நடந்துருந்துச்சு வீட்லேயும் இந்தமாதிரி டிராயிங் காம்பட்டிஷனில் எனக்கு வந்து சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படினுதான் சொல்வாங்க இந்தமாதிரி என்ன வந்து மோஸ்ட்லி ஊக்குவிப்பாங்க அந்தமாதிரி நானும் அந்தமாதிரி எல்லாம் எல்லாத்துலேயும் கலந்துப்பேன் நான் கலந்துக்கிட்டு வின் பண்ணுவேன் சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும் இது இது இது ஃபாலோ பண்ணிதான் எனக்கு வந்து டிராயிங்ஸ்னா அப்படியே ஆழ்மனசில் அப்படியே கடல் மாதிரி பொங்கி எழுந்துச்சு இப்படியே நான் வந்து எல்லாம் காம்பட்டிஷன்லேயும் வின் பண்ணிடுவேன் மோஸ்ட்லி வின் பண்ணிடுவேன் ஸோ டிராயிங் வரையிறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே பிடிக்காது டிராயிங்ஸை பார்த்தாலே அவாய்ட் பண்ணுவேன்னு சொல்லலாம் ஹெல்த் இஸுயூ அந்தமாதிரி எனக்கு எதாவது டல்லாக இருந்தேனா வீட்டில் ஃபைட்டுனா மைண்ட் அப்செட்டாக இருந்தேனா அந்தமாதிரிலாம் இருந்தேனா நான் டிராயிங்கை வந்து ஹேட் பண்ணிடுவேன் ஹேட் பண்ணி வரையமாட்டேன் வரஞ்சதையும் கிறுக்கித் தள்ளிடுவேன் அந்த மாரிதான் நான் பண்ணுவேன் ஹெ பட் ஆனா எனக்கு மோஸ்ட்லி அந்தமாதிரிலாம் ஆகாது ஆகிடிச்சுனா ஹெல்த் இஸுயூவால அப்செட்டா இருந்தால் மட்டும் நான் டிராயிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்துட்டு என் மனசை வந்து தேத்திப்பேன் ஸோ அந்தமாதிரிதான் நான் மோஸ்ட்லி பண்ணுவேன் இது இப்போது வந்து நம்ம ஒன்று வரையிறோனா அதை வந்து யாராவது என்க்ரேஜ் பண்ணிணாதான் நம்ம மேலே மேலே அதை அதை டெவலப் பண்ணிக்க தோணும் ஸோ அந்தமாரி தான் என் பேரண்ட்ஸும் இருந்தாங்க என்ன வந்து என்கிரேஜ் பண்ணாங்க நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆவுவேன் ஆகிக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்பயும் ஏதாவது ஒரு காம்பட்டிஷன் வந்தால் எல்லாத்திலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிப்பேன் எதுவும் நான் விட்டு வைக்கமாட்டேன் ஸோ அந்தமாதிரிதான் பண்ணேன் அது இப்போ டிராயிங் நான் இப்போ ஒரு டிராயிங் ஒன்று வரைஞ்சிக்கிட்டு இருக்கேனா எனக்கு வேற வேலை வந்துச்சுனா அதை அப்படியே நான் போட்டுகிட்டு அந்த வேலையை அந்த வேலையை அடுத்த வேலையைதான் பாப்பேன் ஏன்னா டிராயிங் எப்போ வேணாலும் வரைஞ்சிக்கிலாம் வீட்டில்தான நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எப்போ வேணாலும் வரைஞ்சிக்கிலான்னு சொல்லிட்டு எனக்கு நெக்ஸ்ட்டு ஒர்க்கு எது இம்பார்டண்ட்டா இருக்கோ மோஸ்ட்லி நான் அதை தான் பாப்பேன் அதை தான் பாப்பேன் டிராயிங்ஸ் தானே வரைஞ்சிக்கலாம் அப்படினு நான் விட்டுட்டு வந்துருவேன் டிராயிங்ஸுக்குனு தனியாக டிராயிங்ஸுக்குனு நான் தனியாக டிராயிங்ஸுக்குனு நான் தனியாக டைம் ஒதுக்கித்தான் ரொம்ப நேரம் பாப்பேன் அந்த டையத்துல எனக்கு வேற எதாவது ஒர்க் வந்துட்டுனா நான் அதை அப்படியே விட்டுவிட்டு வேற ஒர்க் பார்க்க போய்டுவேன் டிராயிங்ஸ் பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும் அதுமாரி இந்த பெயிண்டிங் அந்தமாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இதுமாதிரி ஒரு டிராயிங் காம்பட்டிஷனைக்கூட விட்டுவைக்கமாட்டேன் எல்லாத்திலேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் தோற்றாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்லன்னு இதுவரைக்கும் நான் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னால் முடியும்னு எல்லாத்தையும் நம்புறேன் ஸ்டாட்டிங் கத்துக்கிட்டது கத்துக்கிட்டப்போ என்ன பேரண்ட்ஸ் ஊக்குவிச்சாங்க ஸோ அவங்க அதான் நான் இவ்வளோ தூரத்துக்கு மேலே வந்தேன் இன்னும் நான் நிறைய காம்பட்டிஷனில் ஜாயின் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுவேன் நான் நம்புறேன்